இங்கே வந்து ஈரோடு மாவட்டத்தில் இங்கே எங்கள் கோபி தாலுகா இங்கே வாணிபுத்தூர் பேரூராட்சியில ஒரு சுகாதார நிலையம் இருக்குது அங்கே டாக்ட்ருகெல்லாம் அவங்க ஓரளவுக்கு செய்யறாங்க ஆனால் பெரிய அளவில் ஏதோ விபத்துகள் எதுனா நடந்துதுனா நாங்கள் வந்து அங்கே இருந்து எங்களை வந்து கோபி தான் அனுப்புறாங்க கோபிலையும் முடியலைன்னா எங்களை வந்து பெருந்துறை வந்து அனுப்சிட்றாங்க இல்லைனா அங்கே இருந்து கோயம்புத்தூர் அனுப்புறாங்க இந்த அளவுக்கு தான் இங்கே இருக்குது அப்புறம் இங்கே லோக்கலில் வந்து இங்கே மருந்து கடைகள்லாம் இருக்குது மருந்து எதோ இல்லாத மருந்து வந்து நாங்கள் வெளியே தான் வாங்கி சாப்பிட வேண்டியதாக இருக்குது அங்கே இல்லைனா கோ கோபி தான் அனுப்புறாங்க அங்கே இல்லைனா அப்புறம் மறுபடி பெருந்துறை அனுப்புறாங்க அங்கே தான் எங்களுக்கு அந்த இது கிடைக்குது ஓரளவுக்கு